ஹலோ சார் இண்டியன் பேங்க் மேனேஜருங்களா ஓகே சார் இப்போது எனக்கு பர்சனல் லோனு வேணும் அதுக்கு என்ன பார்மால்டின்னு சொல்லுறிங்களா என்னோடய பேர் விமல் ஆமாங்க உங்க பேங்கில் எனக்கு அக்கவுண்ட்டிருக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டு வச்சிருக்கேன் பர்சனல் லோனு வேணுங்க எனக்கு டூ லேக் வேணும் நான் ஹெச்சிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க மன்த்லி வந்து டுவென்ட்டி ஃபைவ் வாங்கிட்டிருக்கேங்க ஓக்கே சார் ஓக்கே சார் ஓக்கே சார் சார் இந்த எபோவ் டுவென்ட்டி ஃபைவ் சேலரி வாங்கினா எவ்வளோ லா லேக்கு வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் லோனு ஓக்கே சார் ஓகே சார் நாளைக்கு வந்து நான் உங்கள மீட் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார்